ஹலோ பவித்ரா டீ ஷாப் ஓனருங்களா ஆ எங்களுக்கு கொஞ்சம் ஆட்ரு தேவைப்படுது நீங்கள் என்னன்ன ஐட்டம்ஸ் வச்சிருக்கீங்க உங்கள் டீ ஷாப்ல

ப்ரைஸ்லாம் எவ்வளோ வருது

மார்னிங் ஷாப் எப்போ ஓப்பன் பண்ணி எப்போ க்ளோஸ் பண்ணுவீங்கள் இவ்வளோ நேரம் வச்சிருக்கீங்கள் எதுவும் ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் அதெல்லாம் எதுவும் போட மாட்டிங்களா

ஆமாம் எங்களுக்கு ஆட்ரு தான் வேணும் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது அதுக்கு எல்லாருக்கும் ஒரு தௌசண்ட் பீப்புல்க்கு மேலே வருவாங்கள் அவங்களுக்கு எல்லாருக்கும் வர்றமாதிரி ஆட்ரு வேணும்

பண்ருட்டி பக்கத்தில் காமாட்சி பேட்டையில் தான் இருக்கோம் அங்கே பண்ருட்டியில தான் ஃபங்க்ஷனு அது கொஞ்சம் எங்களுக்கு ஒரு தௌசண்ட் பீப்புலுக்கு தான் தேவைப்படுது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் எதாவது அந்த ஐ டிஸ்கௌண்ட் அது எதனால் எதுவும் இருக்கா

அந்த டீ காஃபி அப்புறம் வேற எதுவும் ம் ஓகே ஓகேண்ணா எனக்கு கொஞ்சம் இமீடியட்டாக ஆட்ரு வேணும் நீங்கள் பண்ணி தருவீங்களா எனக்கு ஒரு இன்னும் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டேஸ்ல வேணும் த்ரீ டே த்ரீ டேஸ்ல வேணும் அமௌண்ட் நீங்கள்தான் சொல்லணும் சரி ஓகே மேடம் நான் நீங்கள் ஆட்ரு கொடுங்க ஓகே மேடம் தேங்க்யூ